நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தாங்க படித்தேன் ஸ்கூலெலாம் இங்கிலீஷ் மீடியம்தான் படித்தேன் என் ஸ்கூல் ப நல்லாதான் படிச்சுட்டிருந்தேன் படிச்சுட்டிருக்கப்ப பார்த்தீங்கன்னா நடுவில் எங்கள் அப்பா தவறிட்டார் அதுக்கப்புறமேட்டு வந்து அம்மாவும் கஷ்டப்பட்டு படி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டிருந்தாங்க ஆனால் வந்து அண்ணன் இருந்தனால் அண்ணனுக்கும் ஃபீஸ் கட்டணும் எனக்கும் ஃபீஸ் கட்டணும்கிறதுனால படிக்க வைக்க முடியலை அதைத்தாண்டி என்னை ஆனால் படிக்கணும்ன்னு விருப்பம் இருந்துச்சு அதனால் அப்புறம் வீட்டோட சூழ்நிலை காரணமாக எட்டாவதுக்கு மேலே படிக்க முடியலை அதனால் அப்புறமேட்டு சரி அப்படியே விட்டு நான் அம்மா வந்து டைலரிங் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் அம்மாகிட்டயே டைலரிங் கற்றுக்கிட்டேன் அம்மாகிட்டயே டைலரிங் கற்றுக்கிட்டு இப்போ நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் டைலரிங் வந்து எனக்கு பெரிய க ஈடுப ஈடுபாடு இருந்துச்சு அதனால் நானும் அதை கற்றுக்கிட்டு அது என்னை இப்போ நல்ல ஒரு வீட்டில் என் குழந்தைங்களையும் பார்த்துக்கிறேன் எங்கள் வீட்டில் அவர் வேலைக்கு போயிட்டாலுமே நான் வீட்டு வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு பசங்களை ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய்ட்டு விட்டுவிட்டு திரும்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்கம் பக்கத்தில் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் துணி கொண்டு வந்து தர்றாங்க அதை வச்சு நான் துணி தைச்சு அதிலருந்து வர சின்னச்சின்ன காசை வச்சு பசங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வச்சு சின்னச்சின்ன என்னோட சந்தோஷத்தை நிவர்த்தி ப சரி பண்ணிக்கிறேன் பெரிய அளவில் இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன அளவில் எல்லாமே பசங்களை பார்த்துக்கிறேங்க